நம்ம பகுதியில் சமைக்கப்படும் பாரம்பரிய உணவுகள் அப்படின்னா அது நிறைய இருக்குது அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோனா மக்காச்சோள சாதம் மூங்கில் அரிசி கஞ்சி தினை பொங்கல் கம்பங்கஞ்சி சிறுதானிய சோறு கம்பங்கூழு கேப்பங்கூழு கொள்ளு ரசம் முடக்கத்தான் கீரை தோசை பிரண்டை துவையல் குதிரைவாலி சாதம் கண்டம்பித்திலி ரசம் களியில் வந்துட்டு என்னனன்னு பார்த்தோம்னா கேழ்வரகு களி உளுந்தங்களி கோதுமை களி வெந்தயங்களி இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நிறைய கொஞ்சம் நிறையவே பாரம்பரிய உணவுகள் வந்து நம்ம பகுதிகளில் சமைக்கப்படுறாங்க அதில் வந்துவிட்டு முக்கியமாக கண்டம்பித்திலி ரசம் கண்டம்பித்திலி ரசம் அப்படினா அது எப்படி வெக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே ஒரு அடுப்பை பற்ற வச்சு அதுல வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி அதில் வந்துவிட்டு துவரம்பருப்பையும் மிளகையும் போட்டு நல்லா வறுத்துவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் காஞ்ச மிளகாயை போட்டு வறுத்துவிட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டபித்திலி இலை இருக்குல ஒரு நாலு இலை அதை நல்லா பிச்சு போட்டு அதையும் கழுவி வதக்கிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணனும் அப்படின்னா அதை ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் வந்துவிட்டு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கருவப்பிலை அப்புறம் நம்ப வதக்கி ஆற வச்சோல்லை அதையும் போட்டு அரைச்சுக்கணும் அரைச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பாத்திரத்தை வச்சு அதில் புளி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி போட்டுவிட்டு அதுக்குப்புறம் அதில் கொஞ்சம் ரெண்டு பெருங்காயம் போடணும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசப் பொடி அது போட்டுவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சு வச்சுருக்கோல்ல அந்த பொடியும் போட்டுடணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த பொடியை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க கொதிக்கும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் வந்துட்டு ஜீரகத்தையும் கருவேப்பிலையும் நெய்யை ஊற்றி தாளிக்கணும் தாளிச்சு அந்த ரசத்தில் கொட்டணும் அவ்வளோதான் கண்டபித்திலி ரசம் இதுமாதிரி நிறைய பாரம்பரிய உணவுகள் வந்து நம்ம பகுதியில் சமைக்கிறாங்க அதெலாம் அதெல்லாமே நான் இப்போ சொன்னேன் மக்காச்சோள சாதம் மூங்கில் அரிசி இது எல்லாமே இப்போ இருக்க காலக்கட்டத்தில் இவ்வளோதான் ஒரு கொஞ்சம் தான் சமைக்கிறாங்க நிறைய பாரம்பரிய உணவுகள் நம்பளோடய கலாச்சாரத்தில் இருக்குது அதுல வந்துட்டு இது எல்லாமே இப்போதைக்கி இருக்கிற பாரம்பரிய உணவுகள்